ஹலோ மேம் ஹலோ ப்ரோக்கருங்களா ரியல் எஸ்டேட் பண்ணுற ப்ரோக்கருங்களா நம்மளுக்கு கொஞ்சம் இடம் கொஞ்சம் வேணுங்க அது எப்படிங்க அஞ்சு லட்சம் வந்துச்சுங்களா ஓ வடக்கு கிழக்க கார்னர் ஓகே ஓகேங்க அது இடம் எப்படிங்க நட்டமா இல்லை இடம் எப்படிங்க பட்டாவா நட்டமா விவசாய பூமியா ம் விவசாய பூமியில் சைட் போட்டிருக்காங்களா இல்லை எப்படி அது சைட்டுங்கிறது டிடி அப்ரூவ்ட் இருக்குதுங்களா நெம்பரெல்லாம் வாங்கிவிட்டாங்களா ஓகேங்க உங்களுக்கு ஒரு பாஞ்சு லட்சம் ரூபா நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக ஒரு பத்து லட்சத்துக்குள்ளே கிடைக்குங்களா ஒரு பத்து லட்சத்துக்குள்ளே ஏதோ நாளைக்கு ஏதோ அதில் வில்லங்கம் கில்லங்கம் எதுவும் வராதுங்களா அந்தளவுக்கு இருக்கா இந்த ஏரியான்னால் ஏரியா எப்படிங்க நல்ல ஏரியாவா சுற்று சுற்றுப்புற சூழலான ஏரியாவா காற்றாேட்டமான ஏரியாவா ஓகேங்க ஓ தண்ணி வசதி டேங்க் எல்லாம் ரெடி பண்ணிருகிறாங்களா சரிங் சரிங்க ஓகே ஓகேங்க அது எப்போ பார்க்கலாங்க வந்தாக்கால் நீங்கள் இப்போ எங்கே இருக்கிறீங்க நான் ஒரு எப்படியும் நான் வரதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் வெயிட் பண்ணுறீங்களா ஓகேங்க அது எப்படி தடமெல்லாம் லாரி எல்லா வண்டி வசதி லாரி எல்லா போரளவுக்கு சைட்டுக்கு தடம் இருக்குதுங்களா இல்லை மண் தடமா தார் ரோடா முப்பதடி அகலம் ஓகே ஓகேங்க அதை சுற்றி எல்லாம் காம்மௌண்ட்டு பாதுகாப்பாக இருக்குதுங்களா ஓகே ஓகே பக்கத்தில் வீடு கீடு ஆகிருக்குங்ளா ஓகே ஓகேங்க அதில் எப்படி போரெல்லாம் போட்டால் தண்ணியெல்லாம் என்ன எத்தனை அடி ஆழத்தில் வருதுங்க ஓகே ஓகே தண்ணி எப்படிங்க தண்ணி நல்லா குடிக்கிற மாதிரி இருக்கா ரொம்ப சப்பையா இருக்கா ஓகே ஓகேங்க அப்போது நான் வந்துட்றேங்க வந்தால் சைட் பார்த்து புக் பண்ணிவிடலாங்களா ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகேங்க